இப்போது சிலிண்டரு பற்றி நாங்கள் சொல்லணும்னால் சிலிண்டரு அடுப்பில் வந்து என்ன ஆகுதுனாக்க ஒன்று வந்து கேஸ் வந்து லீக்கேஜ் வருது இல்லை அப்படின்னால் பர்னருலியும் வந்து அந்த ஓல்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாக் ஆனமாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப லேட் வருது எவ்வளோ தான் நீங்கள் ஸ் ஸ்பீடு வச்சாலும் ரொம்ப லேட் வருது இந்த பக்கம் இன்னொரு சைடு பாத்தோம்னா அந்த ரெகுலேட்ரு சைடு வந்து ஒரு ஸ்மெல் மாதிரி வரும் அந்த ஸ்மெல் வரக்குள்ள பார்த்தோம்னா அது கேஸ் லீக்காகுது கேஸ் லீக்காகிறக்குள்ள உங்களுக்கு அது இதா இதாகிடும்